இப்போ வந்து எங்கள் ஊரில் பசங்க விளையாடுறதுக்குனு தனியாக கிரவுண்டெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க ஊரில் உள்ள பெரிய ஆள்லாம் சேர்ந்து செட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்குவந்து என்னை தான் பயிற்சியாளராக போட்டுருந்தாங்க அங்கே பசங்க வந்து அதிகமாக என்ன விளையாடுவாங்க அப்படினா வாலிபால் தான் விளையாடுவாங்க எல்லா பசங்களும் சேர்ந்து ஒன்னாகதான் விளையாடுவாங்க அதில் ஒரு பையன் மட்டும் தனியாகவே இருப்பான் நம்ம என்ன சொல்கிறமோ அதை கேட்கவே மாட்டான் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டான் யூனிபார்ம் போட்டுருக்க மாட்டான் என்ன சொல்கிறமோ அதுக்கு எதிர்மறையா தான் பண்ணுவான் அவன் தனியாகவே தான் இருப்பான் தலைகனம் பிடித்தவன் அவன் ஆனால் என் சைட் நான் எப்படி யோசித்தேனா நம்ம ஒரு பயிற்சியாளர் நம்மதான் அந்த பையனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படினே யோசித்தேன் அப்புறம் அதேமாரி நான் முடிவு பண்ணேன் டெய்லி ஈவினிங் அந்த பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுனா கேட்டுப்பான் அப்படினு சொல்லி ஒரு ஒரு வாரம் பேசுனேன் அவன் முதல் மூணுநாள் வந்து என் பேச்சை கேக்கிறதில்ல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் நான் வந்து வேறமாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்டு அவனோட சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்புறம் அவங்க அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்தேன் அவங்க அம்மா ரொம்ப ஏழ்மையானவங்க சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படினு சொல்லி நீதான் படிக்கிறதில்லை படிக்கவும் மாட்ற விளையாட்டில் ஆர்வமாக இருக்க ஒழுங்காக நீ கிரவுண்டுக்கு வந்து விளையாடுனா ஸ்போட்ர்ஸ் கோட்டாவில் உனக்கு வேலை கிடச்சி அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம் அவங்கள சந்தோஷமாக வைச்சிக்கலாம் அப்படிலாம் பேசுனேன் அந்த பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணான் அதுக்கப்புபறம் என்ன நினைத்தானு தெரில ஒருவாரம் ஆச்சு நெக்ஸ்ட் மண்டே கிரவுண்டுக்கு வர்றான் வந்தவுடனே யூனிபார்ம் ஃபுல் யூனிபார்மில் வந்தான் வந்தவுடனே என்னை பார்த்து வணக்கம் அப்படினு சொன்னான் அதுக்கப்புறம் இவன் மாதிரி யாரும் ஆயிடக்கூடாதுன் நினைச்சி எல்லா பசங்களுக்கும் டெய்லி ஈவினிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இவனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படி மாத்துச்சு அவனை நான் அட்வைஸ் பண்ணிணது இதேபோல் சில வழிமுறைகளை கூறி அவனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன்